ஹலோ விஷ்ணு ஹோட்டலுங்களா நாங்கள் பாதரியில இருந்து நிர்மலா பேசுகிறேங்க நீங்கள் அன்னைக்கு டெலிவரி சாப்பாடு நாங்கள் டெலிவரி கொடுத்துருந்தோம் அந்த டைம்ல நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா முடியாதானா நாங்கள் பயங்கரமாக யோசனை பண்ணிகிட்ருந்தோம் ஏன்னு கேட்டிங்கனால் அந்த டைம்ல வந்து பயங்கர மழை மூணு நாளாக அடை மழை எனக் வெளியே காலே எடுத்து வைக்க முடியாது வண்டி வாகனம் எதுவும் போக முடியாது அந்த டைம்ல வந்து நாங்கள் சாப்பாடு வீட்டிலியும் சமைக்க முடியாது கரண்ட் இல்லை ஓ ஒன்றும் இல்லை அந்த டைம்ல வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு உங்கள் ஹோட்டலுக்காக நாங்கள் ஆர்ட்ரு பண்ணிருந்தோம் அந்த டைம்ல வந்துட்டு அடை மழை ப மூணு நாளாக விடாத மழை வெளியே வண்டி இல்லை ஒன்றும் இல்லை அந்த டைம்ல நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டாந்து எங்களுக்கு நீங்கள் க பிரியாணி ஆர்ட்ரு பண்ணிருந்தோம் அப்போ கொண்டாந்து நீங்கள் அந்த கரெக்டாக டைமுக்கு கரெக்டான நேரத்துக்கு கொண்டாந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணீங்கள் ஆனால் அது எங்களால் அதை நினச்சே பார்க்க முடியலை நாங்கள் வீட்டில நாலு பேர் இருந்தோம் நாலு பேர் பயங்கர பசி ஏன்னா நிஸ் சமைக்கவும் முடியாது மழைல கரண்ட்டு இல்லாதனால சமைக்கவும் முடியலை வெளியவும் போறத்துக்கு வசதி இல்லை அந்த டைம்ல உங்களுக்கு ஆர்ட்ரு பண்ணொடன்னே கரெக்டான டைமுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொண்டாந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க ஸோ பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட சாப்பிட இன்னும் டேஸ்டாகவே இருந்தது நல்லா இருந்தது ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து போன் பண்ணி கண்டிப்பாக அது பேசியே ஆகணும் ஏன்னா வந்து நாங்கள் ஒரு அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையில நாங்கள் இருந்துட்டு பசியோட்ருக்கிறப்ப உங்களுக்கு போன் பண்ணி சொன்னப்போ நீங்கள் அந்த டைமுக்கு கொண்டாந்து நீங்களும் கொடுத்தனால ரொம் மிக மிக நன்றி ஏன்னா அந்த நன்றியை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா நீங்கள் அந்த சேவையை வந்து ஒரு சேவையாக இல்லாமல் ஒரு பசியில் இருப்பாங்கன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தீங்க இல்லை அது அதுக்காகவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் நான் சாப்பிட்டு அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுனு வீட்டில எல்லாம் பேசிகிட்ருந்தோம் மறுபடி என் எப்போ நமக்கு சாப்பிட தோணுச்சுனாலும் உங்கள் ஹோட்டல்லருந்து தான் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி சாப்புட்ணுன்ட்டு நாங்க பேசிக்கிட்டோம் ஏன்னா அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு மனசு உள்ள ஆளாக இருந்து நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அதுவே நாங்கள் என்றைக்கும் எங்களுக்கு நாங்கள் நினச்சி பார்ப்போம் என் காலம் முழுவதும் ஆமாங்க நன்றி